நாங்கள் ஹிந்து மதத்தை சார்ந்தவங்க நாங்கள் வந்து சிலை வடிவில் சாமிங்களாக வெச்சு வளிபடுவோம் எங்க ஹிந்து மதத்தில் சிவன் பார்வதி விஷ்ணு சரஸ்வதின்னு ஏகப்பட்ட சாமி இருக்காங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு விதமான சாமியை வளிபடுவாங்க வழிபடுவாங்க ஒரு சில பேர் சிவனை வழிபடுவாங்க ஒரு சில பேர் விஷ்ணுவை வழிபடுவாங்க நாங்கள் ஆனால் எல்லோருக்குமே ஒரு ஒற்றுமையாக அவங்குளுக்குனு தனித்தனியான ஒரு தனிக்குலதெய்வம் இருப்பாங்க நாங்கள் எங்கள் குலதெய்வத்தை தான் அதிகமாக வழிபடுவோம் எங்கள் குல தெய்வத்தில் வந்து சாமியை வழிபடுறதில்ல எங்களோட முன்னோர்களைதான் சாமியாக நெனச்சு வழிபடுவோம் எங்களோட பல முந்நூறு வருஷங்கள் அந்தமாதிரி கடந்திருந்த எங்களோட முன்னோர்கள் வாழ்ந்தவங்கள இப்போ சாமியாக வச்சு நாங்கள் வழிபட்டுட்ருக்கோம் எங்கள் குல தெய்வ கோவிலில் பத்து வருஷத்துக்கு ஒருக்கா ஆண்டு விழா நடக்கும் ஒவ்வொரு வருஷமும் எங்கள் கோவிலுக்குன்னு த ஒரு சிறப்பு பூஜை நடக்கும் மாதம் மாதம் அமாவாசை பூஜை பவுர்ணமி பூஜைன்னு நடக்கும் இந்த ஆண்டு விழாவெலாம் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்கும் வெவ்வேறு ஊர்லேருந்து வெவ்வேறு மாநிலத்துலந்து இங்கே எல்லோரும் ஒன்று கூடுவாங்க அந்த நாள் அன்றைக்கி பெரிசா சாமிக்கும் கல்யாணல்லாம் பண்ணி பெரிய பிரம்மாண்டமாக அறுசுவை உணவு போட்டு ரொம்ப கூட்டத்தோடு ரொம்ப பார்க்கவே கண்ணுக்கு இனிமையாகருக்கும் எங்கள் கோயில் கிட்ட ஒரு குளம் இருக்குது அங்கே வந்து தண்ணி இருபத்திநாலு மணி நேரம் இருந்துக்கிட்டே இருக்கும் அங்கே வந்து கருப்பராயர் சாமின்னு ஒரு சாமியும் இருக்காங்க எங்களோட வரலாறு அவ்வளோதாங்க